நான் ஒரு முறை வேலை பார்த்துட்ருக்கும்போது ஒரு ஆடிட்ராக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருந்தேன் அந்த இடத்துல வந்து தவறுதலாக ஒருத்தரோடய ஆடிட்டில் வந்து எனக்கு முன்னாடி பார்த்தவங்க தப்பாக போட்டிருந்தாங்க நான் அதை வந்து சரியாக சரியாக பார்க்காம அதே அப்படியே திருப்பியும் அப்ரூவல் கொடுத்துட்டேன் அதனால என்ன பிரச்சனை வருங்கிறது எனக்கு அப்போ தெரியலை நானாக சும்மா ஓகே மணி ஆகிடுச்சி அப்படின் சொல்லிட்டு கொடுத்துட்டேன் நாளடைவில் பின்னால் அது பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சி ஆடிட்டர் கணக்கு மாறி போய் அந்த அந்த கஸ்டமர் வந்து எங்களை ரொம்ப இது பண்ணாங்க என்ன ஆடிட்ரு இப்படி போட்டிருக்கிங்க அப்படின் சொல்லி கேட்டு எங்கள் சீனியர்கிட்ட கம்ப்ளெயிண்ட் பண்ணி எங்கள் சீனியர் திருப்பி எங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க இதனால எனக்கு சம்பளத்தில் வேறு பிடிப்புலாம் ஏற்பட்டுச்சு முதல் தடவ அப்படினலாம் விடவே இல்லை ஆனால் நாங்கள் அதுலேருந்து திருப்பி வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டோம் திருப்பி அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி ஒழுங்கான ஆடிட்ரு பழைய ஆடிட்ரு யார் பார்த்தானு கேட்டு ஃபைல்லாம் செக் பண்ணி அதுக்கப்பறமாக நாங்கள் அதை புதுப்பித்து கொடுத்தோம் ஒரு ஒரு தரயும் இதே மாதிரி புதுசு புதுசாக நிறைய பிரச்சினைகள் வரும் ஆடிட்டர் வாழ்க்கையில் வரும் ஆனால் ஒரு நிகழ்வு வந்து அந்த நிகழ்வுதான் அந்த கஸ்டமர் பேர் வந்து சுந்தரமூர்த்தி அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அவர அவரோட ஆடிட்டில் தான் தப்பு ஏற்பட்டுச்சு பிழை நிறையா ஏற்பட்டிருந்துச்சி எங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய சவால்